ஹலோ சொல்லுங்கள் அன்னம் சூப்பர் மார்க்கெட்டுல ஆமாங்க இருக்குதுங்க ஆ எல்லாம் இருக்குங்க எல்லாமே எல்லா ஃபுரூட்ஸும் இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க

மாம்பழம் கிலோ நூறுபாய்க்கி போயிட்டு இருக்குங்க ம் வாழப்பழம் கிலோ ஐம்பது ரூபாய்க்கி போயிட்டு இருக்குங்க ஆ உங்களுக்கு வேணும் எல்லா ஃபுரூட்ஸும் இருக்குங்க எல்லாம் ஃப்ரெஷ் தாங்க எல்லாம் வெஜிடபுள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபுள்ஸ் எல்லாம் இருக்குங்க ஆ எல்லாமே இருக்குதுங்க மளிகைப் பொருட்கள் எல்லாமே இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குங்க எல்லாம் இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே தக்காளி கிலோ ஐம்பது ரூபாய்ங்க வெங்காயம் எழுபத்தஞ்சி ரூபாய்ங்க ஆமாங்க பெரிய வெங்காயம் ஐம்பத்தஞ்சி ரூபாய்ங்க இல்லை இருக்குதுங்க அது கிலோ முன்னூறுரூவாய்ங்க ஆமாங்க ஆ ஆட்ரு இருந்தால் டெலிவரி பண்றோங்க ஒரு அஞ்சு ஆ பண்ணிக்கலாங்க எல்லாமே நிறைய ப விசேஷங்களுக்குலாம் வாங்கினீங்கனா ஹோல்சேல் ரேட்டில் பண்ணித்தரோங்க ஆமாங்க

மளிகைப் பொருட்கள் எல்லாமே இருக்குதுங்க ஆ பிளாஸ்டிக் சாமானுங்கள் எல்லாமே இருக்குங்க குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமானும் எல்லாம் இருக்குது ஆமாங்க வாங்க நீங்கள் வாங்க நேரில் வந்து ஒருதடவை வந்து பாருங்கள் பார்த்தீங்கனா உங்களுக்கே பிடிக்கும் இங்கேயே ஓரளவுக்கு பர்சேஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் இங்கே ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க ஆ ஆ சரிங்க வாங்க வாங்க எப்போது இப்போ எப்போது வந்தாலும் சரிங்க வாங்க கடை எப்போதுமே ஓப்பனில்தான் இருக்குங்க ஆ சரிங்க சரிங்க தேங்க்ஸுங்க